என்னுடைய மிக பெரிய பலம் மட் பலம் என்பது என்னோடய தன்னம்பிக்கை விடாப்பு விடாப்பிடியான முயற்சி நான் ஒன்று நினைத்து விட்டால் அது அடைகிற அடைகிற வரைக்கும் நான் வந்து அதுலிருந்து பின் வாங்க மாட்டேன் திரும்பி திரும்பி முயற்சிப்பேன் ஆனாலும் அது முடித்தே காட்டு கடவுளும் எனக்கு துணையாக இருப்பார் நான் எதை நினைக்கிறனோ அதை சாதிக்கறதுக்கான எனக்கு துணையாக இருப்பார் அதே சமையம் நேரமும் எனக்கு அந்த நேரம் வரும்போது அது தானாக நடக்கும் பலவீனம் என்பது எனக்கு சில சமயத்தில் சோர்ந்து விடுவேன் ஆமாம் உடல் ரீதியாக சோர்வேன் மறுபடியும் நான் வந்து சரி ஆகி கொண்டு புறப்படுவேன் மற்றபடி ஒன்றும் எனக்கு அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை